ஆ கடையில் என்னக்கா இருக்குது

கீரை வந்திருக்கா என்னென்ன கீரை இருக்குதுக்கா ம் ம் ம் ம் இது மிளகு தக்காளி கீரை இருக்கா மிளகு தக்காளி கீரை இருக்கா ஏன்னால் ம் எவ்வளோ ஒரு கட்டு இருபத்தஞ்சி ருபாவா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா ஆ எங்கே எடுத்துக்காட்டுங்க ஆ ஆ ஆமாம் நல்லா இருக்குது அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்தேன் எங்கேயும் கீரை கிடைக்கல சரி அதுதான் இங்கே வந்தேன் ஆ சரி எல்லா கீரையும் இருக்குது ஆனால் இருபத்தஞ்சி ரூபாவா ம் ஓ சரி சரி ஆமாம்மா நான் ஆ ஆ ம் கீரை க கீரை ஒன்றும் ஒன்றும் சேர்க்கணுன்றாங்க அதனால்தான் சரி வாங்கிகிட்டு போகலான்னு வந்தேன் வேறு என்ன காய் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுனு பாருங்களேன் கொஞ்சம்

கேரட்டு இருக்காக்கா அதை பொரித்தாதான் சாப்பிடுவாங்க இருக்கா ம் ம் கேரட்டிருக்கா சரி கேரட்டில் ஒரு அரை கிலோ போடுங்க கீரையில் ரெண்டு ரெண்டு எடுத்துக்கிறேன் ம் அடுத்து கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரில எடுத்துக்கிறேன் ஆ இது வேறு பீட்ருட் இருக்கா குட மிளகா வந்திருக்கா குட மிளகா இருக்கா வரலையா ஓ சரி கெ கிடைக்கவே மாட்டுங்து சரி அதை ஏதாவது வெட்டி போட்டு கிண்டி கொடுக்கலான்னு பார்த்தா சரி வேறு வெங்காயமெல்லாம் இருக்கா காய்ஞ்ச வெங்காயமா ஆ

ஓ சரி அப்போ அப்போ வாங்கி நான் காயைதான் போடணும் போல் அப்போ ஈர வெங்காயமா இருந்துச்சுன்னா சரி சரி நான் வாங்கிக்கிறேன் ம் சரிங்க இது இது எல்லாம் அரை அரை கிலோ போட்டிருங்க ஆ கீரை எடுத்துக்கிறேன் வேறு என்னக்கா வேறு எதாவது காய் எதாவது வந்திருக்கா காய் இருக்கா மூட்டையில் கூட பாருங்களேன் எதாவது வந்து தம்பி இறக்கி வச்சுட்டு போயிருக்கான்னு இப்போ தானே வந்திருப்பீங்க நீங்கள் கொஞ்சம் பாருங்க ஆ ஆ பாருங்க வெண்டைக்கா இருந்தால் கூட பாருங்க ஏன்னால் வெளியே இருக்கிறது கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது உள்ளே ஏதாவது இருக்கா முருங்கைக்கா இருக்கா சரி முருங்கைக்கால ஒன்று ரெண்டு எடுங்க அதில் கொழம்பு வைப்போம் சாப்பாரை போதும் வீட்டில் ரெண்டு காய் வைச்சா காலிஃப்ளவர் எல்லாத்தையும் பொரித்தா கா கீரையை தின்ன மாட்டாங்க அதனால காலிஃப்ளவர் இருக்கட்டும் இது மட்டும் பீட்ரூட்டும் இது கேரட்டு கீரை எடுத்துக்கிறேன் முருங்கைக்கா எடுத்துக்கிறேன் ஆ வெங்காயம் ஒரு அரை கிலோ போட்டிருங்க வேறு ஏதாவது நாளைக்கு காலிஃப்ளவர் கூட நாளைக்கு வந்து கூட வாங்கிக்கிறேன் இன்னைக்கு அதை வைச்சா சாப்பிட மாட்டாங்க நாளைக்கு ஏதாவது வெஜிடபிள் ரைஸ் போட்டு நாளைக்கு ஏதாவது பட்டாணி கிட்டாணி வந்தால் சொல்லுங்கக்கா ஆ சரி எவ்வளோ ஆச்சுக்கா ஆ இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ ஆச்சு ஆ சரிக்கா இந்தாங்க ம் ஆ சரி வரேன்க்கா ம்